விளையாடப் போகும்போது நம்ம தனியாக விளையாட மாட்டோம் ஸோ குரூப்பாக சேர்ந்துதான் விளையாடுவோம் அப்படி விளையாட போகும்போது நம்ம மற்றவங்களோடு சேர்ந்து பேசுறப்போவும் நம்ம மன அழுத்தோம் குறையும் அதேப்போல விளையாடும்போது நம்ம அந்த டென்ஷன்லிருந்து ஸோ விளையாட்டில் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் போவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோடய மன அழுத்தத்த குறைக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களோட ஹெல்த்தும் நல்லா டெவலப் ஆகும்